எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பத்தொம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு